கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் இளையினர்களை வந்து நாங்கள் வேறு நாட்டுக்கு அனுப்பி நாங்கள் எங்கள் எங்கள் நாட்டோடய தமிழ்நாட்டோடய கலாச்சாரத்தை நாங்கள் வந்து வெளிநாட்டுக்குல்லாம் அனுப்பி எங்களுடைய பாரம்பரியம் எப்படி எங்களுடைய கலை அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அது அவங்களுக்கு டிஃபரண்ட்டாக தெரியும் ஸோ அதனால நாங்கள் அவங்களுக்கு வந்து அதை காமிப்போம் கண்டிப்பாக